சாப்பாடு நல்லா சந்தோஷமாக ச சமைச்சு கொடுத்தா தான் அது நல்லா ருசியாக இருக்கும் அது நம்ப பிள்ளைகளும் நல்லா சாப்பிடும் சந்தோஷமாகவும் எடுத்துக்குங்க நம்ப ஏனோ தானோனு செஞ்சோம்னா அது பொருள் வேஸ்ட்டு சாப்பிடவும் மாட்டாங்க டைமும் வேஸ்ட்டு அந்த எடுத்துன்னு போய் அதை குப்பையில் தான் அதை கொட்டணும் அத எதுக்கு நம்ப சமைக்கணும் நல்லா சந்தோஷமாக சமச்சு பிள்ளைங்களுக்கு நம்ப பரிமாறும் போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளும் அதை திருப்தியாக சாப்பிடுவாங்க இது வேறு யாருக்குனால் ஒரு அன்னதானம் பண்ணணும் அப்படினா பசியாக வர்றாங்கன்னால் நம்ப வீட்டுக்கு வர்றாங்கன்னால் சாப்பிடிங்களா தண்ணி குடிச்சிங்களா வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க இந்தாங்க ஒரு வேளை சாப்பிடுங்க சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக மன நிறைமையோட போங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சமைச்சி கொடுக்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா இந்த உலகத்தில் இந்த சமையல் தான் இந்தந்த இந்த சாண் வயிற்றுக்கு அந்த சாப்பாட்டுக்கு தான் எல்லோருமே கஷ்டப்பட்றாங்க அப்படி கஷ்டப்படும் போது அந்த சமையல் வந்து எல்லோருக்குமே முக்கியமானது அது அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு நம்ப சந்தோஷமாக சமைச்சி கொடுக்குறது தான் நமக்கும் மகிழ்ச்சி அவங்க சாப்பிட்டு போகிறவங்களுக்கும் நல்லது சந்தோஷம் நிம்மதி திருப்தி